சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஆ வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் சார் அது ஒன்றும் இல்லை பிளெட் டெஸ்டில் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குங்க சார் ஆ உங்களுக்கு இப்போ நார்மல் லெவலை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி எபோவ் இருக்கும் சார் உங்களுக்கு ஆமாங்க சார் ஆமாங்க சார் உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சென்டேஜ் தான் சார் டிஃப்ரெண்ட்ஸு ரெண்டுமே சாப்பாட்டுக்கு முன்னையுமே சரி சாப்பாட்டுக்கு பின்னையும் சரி ஒரு டென் பர்சென்டேஜு தான் டிஃப்ரெண்ட் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிறைய ஃபைபர் ஃபுட்ஸாக எடுத்துகோங்க ஆமாம் ஃபைபர் பூஸ்ட்டு ஃபைபர்ன்னா அந்த கோதுமை அதே மாதிரி ஹார்போஹைட்ரேடு அதிக உள்ள ஃபுட்ஸை எடுத்துக்காம இந்த ஃபைபர் கண்டன்டு உள்ள ஃபுட்டை வந்து நிறையா எடுத்துகங்க நிறைய வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுங்க சுகர் வேல்யூஸ் அதில் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஆமாம் சக்கரை கம்மியாக சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த பலாப்பழோம் அதே மாதிரி இந்த ஒரு சில அதாவது சுகர் லெவல் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸுமே கம்மி பண்ணிவிடுங்க வாழைப்பழம் இதெல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க

இல்லை இருக்கு இருக்கு மாத்திரைலாம் நம்ம பிரிஸ்கிரிப் பண்ணிருக்கோங்க சார் உங்களுக்கு என்ன தான் நம்ம மாத்திரை சாப்பிட்டாலும் நம்ம ஃபுட் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்பளுக்கு இன்கிரீஸ் ஆயிடும் சுகர் லெவல் அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் ரெகுலர் ஃபுட்டை வந்து ரெகுலர் பண்ணிட்டினாலே உங்களுக்கு சுகர் நார்மலைஸ் ஆயிடும் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் போவட்டுமே ஆமாம் இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே ஆ இட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ